நான் ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன் அந்த ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணால் அவங்க என்ன கொ சொன்னாங்க மூணு ஷர்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரெட் ருபீனு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தா ஆன்லைனில் பார்க்கும்போது ஃபோட்டோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஷர்ட்டோடய கலரு அந்த லுக் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வாங்கி பார்த்தா அந்த சொன்ன சைஸும் அந்த கலரு அவங்க காமிச்ச ப்ராடக்ட்டு வந்து எனக்கு அனுப்பல அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அந்த ஷர்ட் வந்து பார்த்தா அவன் சொன்ன கலரு காமிச்ச கலரு வேறே எனக்கு வந்த கலர் வேறே சைஸும் பார்த்தா சின்ன சின்ன சைஸ் வந்து நான் ஸ் போட்ட சைஸ் வேறே வந்திருக்கிற சைஸ் வேறே ஸோ வந்து நான் ஆன்லைனில் வந்து எப்பப்போ ட்ரெஸ் ஆர்டர் பண்றேனோ அப்போது வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து குவாலிட்டியாகவே இருக்க மாட்டேங்கிது அவங்க ஆன்லைனில் போடும்போது வந்து ட்ரெஸ் வந்து அவ்வளோ லுக்காக அவ்வளோ கிராண்டாக இருக்குது ஆர்டர் போட்டு நான் வந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தா ட்ரெஸ் வந்து குவாலிட்டியாகவே இல்லை அந்த சைஸும் சரியில்லை கலரும் நல்லா இல்லை இந்தமாதிரி வந்து ஆன்லைல்னில் ஆர்டர் பண்ணா இப்படிதான் ட்ரெஸ் எல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்காது சைஸும் நல்லா இருக்காது அதனால் வந்து எப்போதுமே ஆர்டர் பண்ணும்போது நல்லா வெப்சைட்டாக பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துதான் வந்து ஆர்டர் பண்ணணும் இதேமாதிரி ரெண்டு தடவை வந்து ஆர்டர் போட்டு ஏமாந்துவிட்டேன் நான்